ஊ ஊ கிராமத்தில் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ திட்டங்கள் நிறைய இருக்குது என்ன திட்டன்னால் மாடு இதெல்லாம் வந்து லோன் தராங்க மாட்டு லோனு ஆட்டு லோனு அதேமாதிரி வீடு கட்டுறதுக்காக லோன் தராங்க வீடும் க கவுர்மெண்ட்டில் கட்டித்தராங்க நிறைய தொழில் வந்து இப்போ மகளிருக்காக உத மகளிருக்கு சுய உதவிக்கு வந்து லோனு தள்ளுபடி செய்யறாங்க அதேமாரி பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து லோன் இது காலர்ஷிப்பு தராங்க இப்ப ஃப்ரீ பஸ் விட்றாங்க மகளிருக்கு அதேமாதிரி இப்போது உரிமை மகளிர் மகளிர் உரிமை திட்டன்றதில் ஆயிரருபா தராங்க இதெல்லாம் வந்து மகளிர் அரசாங்கம் கொடுக்குறதுனால வேறே என்ன அதேமாரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வேறே கொடுக்குறாங்க பெண்ணுங்களுக்கும் சரி பையனுங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் சரி பையனுங்களுக்கும் சரி இப்போ சிறு சிறு தொழில் செய்கிறதுனா லோன் தராங்க வீட்டுக்கு சரி இல்லை ஒரு அதுதான் மகளிர் குழுவாக சேர்ந்து ஒரு இவ்வளோ இத்தினி லட்சம் அப்படின் சொல்லிட்டு குழுவாக சேர்ந்து தராங்க